நான் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஃபோன் வந்துட்டு ஆடர் பண்ணியிருந்தேன் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து வந்து ஆடர் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்துட்டு எனக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு வந்துருச்சு என் ஃப்ரெண்ட் கொடுத்த ரிவ்யூவ் என்னன்னா ஃபோன் வந்துட்டு சார்ஜ் சரி இல்லை குவாலிட்டி வந்து சரி இல்லை ரொம்ப ரொம்ப சீக்கரமாக வந்து ஹீட் ஆகுது அப்புறோம் ஒர்க்கிங் கண்டிஷன் கூட சரி இல்லை உள்ள ஆப்ஸ்லாம் வந்துட்டு அதாவது அவங்க நிறையா ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்துட்டு ரொம்பவே கம்மி தான் வந்து ஸ்டோரேஜ் வந்து பிடிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்றம் நான் வந்துட்டு என்னோடய ஆடர் வந்துட்டு வாங்கி பார்த்தேன் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு கூடம் அதே ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது என் ஃப்ரெண்டு வந்து முன்னாடியே சொன்னதனால நான் கொஞ்சம் ரிட்டன் பண்ணிட்டேன் அதை அந்த ஃபோனை வந்து சீக்கிரமா பட் ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போய்டுச்சு அதை ரிட்டன் பண்ணுறதுக்கு நீங்களும் யாரும் வந்துட்டு அதில் வந்து ஃபோன் வாங்காதிங்கள் அது வந்து நல்லாவே இல்லை அதில் வாங்கினா வந்து வேஸ்ட்டு தான் அட்டர் வேஸ்ட் நம்மளோட மணி வேஸ்ட்டு நம்மளோடய டைமும் வேஸ்ட்டு நம்ம அதை வாங்கி ரிட்டன் பண்ணுறதுக்கு அதை வாங்காமலே இருக்கலாம்